லாக்டவுனில் மக்கள் வந்து மொபைலு லேப்டாப்பு அதிகமாக யூஸ் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக அப்போதான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனில் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருந்துச்சுனா ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே ஆன்லைனில் தான் எடுத்தாங்க ஒரு நாளைக்கு இப்போது இப்போ கிளாஸ் எப்படி ஒவ்வொரு அவர் நடக்குதோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லேயும் அதே அது மாதிரி ஒவ்வொரு அவர் எடுத்தாங்க ஒவ்வொரு அவருக்கும் ப்ரசென்ட் இப்போ அட்னன்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எப்படினா ஒவ்வொரு ஸ்டாஃப்பு அவங்க வந்து இப்போ எப்படினா எல்லாேராலையும் கரெக்டாக அந்த ஆன்லைன் கிளாஸ் வர முடியாது ஸோ அதே நார்மல் கிளாஸாக இருந்தால் எல்லாம் க கம்பல்சரி அசம்பல் ஆகணும் எல்லாேரும் இருக்கணும் இதே ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் ஒரு முட்டா வரது அப்புறம் ஒவ்வொருத்தனாக பின்னாடி லேட் லேட்டாக வருவாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இப்போ கிளாஸ் வந்து கவனிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அவங்க சொல்லித்தரது வந்து இப்போ எப்படின்னா இப்போ நேரில் கவனிக்கிறதுக்கும் இப்போ இவங்க சொல்லித்தரதுக்கும் பாதிக்கு அதுக்கும் இப்போ நேரில் பார்க்குறதோட கம்மியாகதான் புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த கம்மியாக புரிஞ்சதில் திடீரெனு ஏதாவது ஒன்று சடனாக ஒரு கொஸ்ட்டினு அது இது கேட்கணுனா கூட முடியல அப்புறம் எல்லாேரும் மைக்கை மியூட் போட்டு வீடியோ கால் ஆன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ்சில் அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததும் ஸ்கூல்லெலாம் கம்பல்சரி அட்மிஷன் போடும் போதே ஆன்லைன் கிளாஸுக்கு மொபைலுக்கெனு தனியாக ஃபீஸ் வாங்கிறாங்க அப்புறம் கண்டிப்பாக எல்லாேரும் மொபைல் வாங்கியாகணும் ஆன்லைன் கிளாஸ் வந்தாகணுமென்னு இந்த ஆன்லைன் கிளாஸ் பெரும்பாலும் ஸூமு அப்புறம் கூகுள் மீட்டில் தான் வைச்சாங்க இந்த மாதிரி வைக்கும்போது கம்பல்சரி எல்லாேருக்கும் ச சிம்மு மொபைல் கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்றனால பே பேரண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த ரொம்ப பூர் க மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோன் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டமாகிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் வந்ததுனால் எல்லா பசங்களுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கும் கூட ஃபோன் அவங்க கையில் இருந்தது அதனால் ஏ ஏகப்பட்ட இது எல்லா கேமு கேமுன்னு எல்லாம் அடிக்ட்டாகிட்டாங்க ஆனால் வாங்கி கொடுத்தது என்னமோ நல்ல விஷயத்துக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் தான் அந்த மாதிரி தான் லாக்டவுனில் வெளியே போக முடியாது ஆனால் இந்த பசங்கெல்லாம் கேம் கேமுன்னு அப்படியே அடிக்ட்டாகிட்டு எக்கச்சக்கமாக கேம் விளாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்சில் வந்து எப்படின்னா இப்போ நேரில் போய் கிளாஸ்சில் போய் பழகிறதோட இந்த ஆன்லைன் கிளாஸ்சில் இப்போது ஒரு ஒரு பசங்களோட கேரக்டரே புரு புரிஞ்சுக்க முடிகிறதில்ல நேரில் போனால் அவங்க கேரக்டர் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெலாம் நேரில் போய் அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறதோட இந்த ஆன்லைன் கிளாஸ்சில் அதெலாம் யார் எப்படி ஏதுன்னு ஒன்று கூட புரியவே முடியல அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு